ஆமாம்மா திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்குது இதே ஜங்ஷனில் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கனா திண்டுக்கல் ஜங்ஷன்லேயே ரொம்ப நேரம் நின்றுச்சு ஆமாம் ஆமாங்க ஆமாம்மா ஆக்ட்சுலி நான் எப்போவுமே இந்த திருச்செந்தூர் எக்ஸ்ஃப்ரஸில்தான் வருவேன் ஆனால் அது எப்போவுமே கரெட் டைமுக்கு போயிடும் இப்போதான் வந்து லேட் பண்ணுது ஏன்னே தெரில ஆனால் நிறையா ஸ்டேஷனில் நின்று நின்று தான் போகுது என்ன பிரச்சனைனே தெரில ஆமாம்மா மேபி அதனாலேயும் இருக்கலாம் ஆனால் எப்போவுமே கரெட்டாக போயிடுவாங்களே இன்னிக்கு ஏதோ வேறே ஏதோ பிரச்சனை போல் இன்னும் லேட்டாக போனால் ஒவ்வொரு ஸ்டேஷனும் நிறையா காசும் வரும் வந்துட்டு லேட்டாகதான் போகுது இனி எப்போ போய் சேருவான்னு தெரில கண்டிப்பாக ஆயிடும் ரெண்டுமணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடும் ஏன்னால் திண்டுக்கல்லில் ஒரு நாற்பது நிம்ஷம் அ ஆகிருச்சினு பாருங்கள் ஆமாம் ஆமாம் ஆமாம் இனி எப்படி நானுங்களா நான் வந்து திருச்செந்தூர்தாங்க நான் எப்போவும் வர ட்ரெயின் தான் இது அதனால்தான் இதில் புக் பண்ணேன் ஆனால் வந்து பார்த்தீங்கனா இதில் வந்து இன்னும் கரெக்டாக போய் சேரமாட்டேங்குது அதை நம்பி புக் பண்ணால் இந்த தடவை தீவாளி அப்போ இப்படி பாடாப்படுத்துது எல்லாம் ட்ரெயின்லேயும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சரி எப்போவும் போடுறதுனு இதில் போட்டேன் இதில் இந்த தடவை மாட்டிருச்சு சரி பார்ப்போங்க சீக்ரம் போயிடுவானாட்டிருக்குது இல்லை இல்லைங்க எனக்கும் அதேதாங்க ஊரில் எல்லோருமே வெயிட் பண்ணிட்டிருக்காங்க சரிங்க பார்ப்போங்க என்ன பண்ணலான்னு இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரத்தில் இனி அடுத்த ஸ்டேஷன் வந்துடும் அதுக்கப்றம் தான் டைமே நமக்கு தெரியும் எத்தனை மணி நேரத்தில் போகுன்னு இப்போ பாதியிலே இருக்கிறதுக்குது எதுவுமே தெரியாது சரிங்க